நான் எனது தோட்டத்தில் கத்திரி செடி நடுவதென்றால் பெரும்பாலும் விதைகளை வாங்கி நானாகவே நார்த்தங்கால் அமை நாற்றங்கால் அமைத்து கத்திரி செடியை விதைத்து அதற்கு நன்கு நீர் விட்டு ஒரு முப்பது நாள் அதை சிறு செடியாக வளர்த்து பிறகு நடுவேன் சில சமயங்களில் ஒரு ஹைப்ரேட் வகையான ஒரு புது விதமான ஒரு நவீனமான கத்திரி செடிகளை நான் பெறவேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் வேளாண்மை தொழில் தொழிலகத்தில் தோட்டக்கலை துறையில் பதிவு செய்து புது வகையான ரகங்களை உள்ள கத்திரி செடிகளை விலை கொடுத்து வாங்கி நடுவோம் வெண்டிக்காய் அவரைக்காய் கொத்தரங்காய் இதுபோன்ற காய்கறிகளை கான விதைகளை விதைகளுடைய இ மருந்து கடைகளிலும் ரசாயன கடைகளிலும் அதற்கான விதைகள் கிடைக்கின்றன அதுமட்டுமின்றி எனது தோட்டத்தில் என்ன பயிர் செய்ய வேண்டும் என்பதை அருகிலுள்ள தோட்டக்கலை ஆஃபீஸிற்கு சென்று மண் பரிசோதனை செய்து தோட்டக்கலை அலுவலரை சந்தித்து அவரிடமிருந்து ஆலோசனை பெற்று அதற்கேற்ற மாதிரியான காய்கறி பயிர்களை செய்யுவேன் அதில் எந்த காய்கறிகள் என்ன வகையான ரகங்களை செய்யவேண்டும் என்பதை அவர் முடிவு செய்வார் அவர் முடிவு செய்து கொடுக்கும் அந்த ரகமானது எனது மண்ணிற்கு ஏற்றவாறு நல்ல விளைச்சலை தரும் சில சமயங்களில் மக்காச்சோளங்களில் சில வகையான ரகங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி உடைய மரங்களாக ரகங்களாக உள்ளது சிலவகையான அந்த மக்காச்சோள விதைகளில் வாங்கி விதைத்தோம் என்றால் அந்த செடிகளில் எந்த விதமான பூச்சி தொல்லைகளும் ஏற்படுவதில்லை பூச்சி பாதிப்பின்றி அந்த செடிகள் கடைசி வரை நங்க நன்றாக விளைந்து வளரும் ஆனால் ஒரு சில ரகங்களில் அந்த மக்காச்சோளங்களில் விதைகளிலேயே பூச்சி உருவாவதற்கான வாய்ப்பு அமைந்துள்ளதால் அந்த செடி வளரும்போதே பூச்சியினால் பாதிக்கப்பட்டு நாம் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றன ஸோ அதனால் நடும்பொழுதே ம செடிகள் நடும்பொழுதும் இந்த மாரி போன்ற விதைகள் விதைக்கும் பொழுதும் நல்ல தரமான விதைகளை நல்ல தரமான நல்ல ரகமான அதிக மகசூல் தரக்கூடிய விதைகளை பார்த்து தேர்வு செய்து விதைப்பது நாட்டிற்கும் வீட்டிற்கும் மிகவும் நல்லது